நான் வந்து எனக்கு இப்போ தான் நான் குக்கிங்கு பண்ணுறத்துக்கு கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பேஸிக் வந்து தக்காளி சாதம் பண்ணுவேன் ரொம்ப நல்லா பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நான் தக்காளி ரைஸ் செய்யறத்துக்கு அதுக்குத் தேவையான இன்கிரியன்ஸ் தக்காளி வெங்காயம் கடுகு பருப்பு கொ இது புதினா கருவேப்புல்லை என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவையோ ஃபஸ்ட்டு அதெலாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டவ்வே ஆன் ஆன் பண்ணுவேன் அதுக்குத் தேவையான தக்காளி வெங்காயமெல்லாம் கட் பண்ணி ஒரு ஒரு ப்ளேட்டில் தனித்தனியாக லைனாக வச்சுக்க வேண்டியது இன்கிரியன்ஸு ஃபஸ்ட்டு ஃப ஃபஸ்ட்டு என்ன இன்கிரியன்ஸ் பண்ணணுமோ அது ப பின்னாடி செகேண்டு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி எல்லா இன்கிரியன்ஸும் லைனாக வைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு குக் பண்ணுவேன் அப்புறமா குக் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் தான் நான் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுவேன் அண்டு தக்காளி இப்போது தக்காளி ரைஸும் அதேமாதிரி தான் அப்புறமா ரசம் செய்வேன் ரசம் உப்புமா உப்புமா அந்த மாரி நாலஞ்சு டிஷ் செய்வேன் ஏ ஏன்னால் நான் இப்போ தான் கத்துகிட்டுருக்கேன் இந்தமாதிரி எந்தவொரு குக்கு பண்ணிணாலும் நான் ஃபஸ்ட்டு அவுல் அதுக்குத் தேவையான இன்கிரியன்ஸு தான் நான் ரெடி பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நான் குக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ் குக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது சமைச்சுட்டே இருக்கும் போது இன்கிரியஸ் ரெடி பண்ணறதுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஏ ட்ரெயினிங் இல்லை ஸோ இப்போது நான் இந்த மாதிரி சமைச்சுட்டு இருக்கேன் இன்னும் போகப் போக அந்த மாதிரி அம்மா சமைக்கிற மாதிரி குக் பண்ணிகிட்டே இன்கிரியன்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி நான் சமைக்க கற்றுக்குவேன்னு நென் நினைக்கிறேன் இந்தமாதிரி குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அண்டு நான் இப்போ தான் குக்கு வந்து லேர்ன் பண்ணிகிட்டுருக்கேன் இன்னும் நல்லா சமைச்சு என்னோடய குக்கிங்கு டேலண்ட் வந்து அம்மாக்கு ப்ரூஃப் பண்ணுவேன்னு ஒரு ஹோப் இருக்குது